ஆ சொல்லுங்கள் ஆ குட் மார்னிங்

பர்சனல் லோன் கிடைக்கும் ஆனால் உங்களோட சேலரி சர்டிஃபிக்கேட் வேணும் ஸோ வந்து வீட்டுவரி ரசீது வேணும் ஆதார் கார்டு பேன் கார்டு இதை கொண்டு வந்திங்கன்னா பார்க்கலாம் இப்போ காருக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து எயிட் பாயிண்ட் ஃபைலிருந்து செவன் பாயிண்ட் ஃபை அதாவது ஒரு பர்சன்ட்டேஜ் முன்பணம் வரும் அது நீங்கள் எடுக்கிற வேண்டிய பொறுத்து இருக்கு நீங்கள் எடுக்கிற வண்டி நீங்கள் எடுக்குகிற கம்பெனியை பொறுத்து இருக்கு ஆமாம் ஆமாம் அதான் உங்களுக்கு நான் சேலரி ஸ்லிப் கேட்ருக்கேன் ஆதார் கார்டு கேட்ருக்கேன் பேன் கார்டு கேட்ருக்கேன் அதோட வீட்டு வரி ரசீது வேணும் அப்பாது இருந்தாலும் பரவாயில்ல அப்பா பேர் இதில் பேன் கார்டில் இருக்கு ஒட்டர் ஐடியில இருக்குல்ல ஆ ஆ

இருந்தாலும் உங்கள் பேர் இருந்தாலும் அவர் பேருக்கு அவர் பேர் வந்துருக்கும் ஃபாதர் நேம் வந்துருக்கும் பாருங்கள் அதில் இருக்கும் அதை நாங்கள் எடுத்துப்போம் இப்போ வந்து உங்களுக்கு நாங்கள் குறைஞ்சபட்சம் பன்னெண்டு மாசத்துலர்ந்து உங்களுக்கு நாற்பத்தி எட்டு மாதம் வரைக்கும் டைம் தரோம் பன்னெண்டு மாசத்துலர்ந்து நீங்கள் பன்னெண்டு மாதம் கட்டலாம் இருபது மாதம் கட்டலாம் இருபத்து நாலு மாதம் அந்தமாதிரி ஸ்டெப்புக்கு ஸ்டெப்பாக போகும் அதுக்குதக்கவாறு இன்ட்ரஸ்ட் வரும் ஆ இருக்கு இருக்கு இருக்கு அதாவது நீங்கள் வந்து இப்போ வண்டி எவ்வளோவுக்கு எடுக்குறீங்க அதாவது பத்துலட்சரூவா வண்டி எடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஒரு மூணு லட்சரூவா கட்டுன்னா ஏழு லட்சரூவா உங்களுக்கு நான் லோன் அலாட் பண்ணுறேன் அப்படின்னா அதை நீங்கள் என்ன மாதம் நீங்கள் கொடுக்குறீங்களோ அதில் நீங்கள் வாங்குற சம்பளத்தில் மூணாக டிவைட் பண்ணிவிடுவோம் இப்போ நீங்கள் ஒரு லட்சம்ரூவா சம்பளம் வாங்கறிங்கன்னா நாங்கள் முப்பதாயரூவா கட்டுற மாதிரி பண்ணுவோம் அறுபதாயரூவா உங்களுக்கு செலவுக்கும் முப்பதாயரூவா எங்களுக்கு இஎம்ஐக்கு வரமாதிரி பார்ப்போம் இப்போ டைமிங் பார்த்தீங்கன்னா அப்பா இன்னைக்கு நாளைக்கு ரெண்டு நாள் கொஞ்சம் பிஸி ஏன்னா அங்கே ரெண்டு நாள் லீவுங்குறதுனால் கொஞ்சம் பிஸியாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு டூ டேஸ் வெயிட் பண்ணி வறீங்களா ஆ கால் பண்ணிவிட்டு வாங்க அந்த இதெல்லாம் கொண்டுவாங்க டாக்குமென்டெல்லாம் கொண்டுவாங்க பண்ணிக்கலாம் ஓகே தேங்க்ஸ்